முக்கிய கலைகளென்னு கேட்டால் கலை வடிவங்களென்னு கேட்டால் கோயிலில் சிற்பங்கள் செதுக்கினதெல்லாம் நல்லாயிருக்கு அதில் அந் ஆதி காலத்திலருந்த வந்த சிற்பங்கள எல்லாம் பார்க்கம் போது அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம மனிதனோட வாழ்க்கை நடைமுறை எப்படியோ அதை அப்படியே செதுக்கியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கம்போது வியப்பாகவும் இருக்குது அந்த காலத்தில் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கூட தோணும் இந்த கால ஜென்ரேஷனுக்கு நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை வந்து இன்னுமே மறக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது அதையெல்லாம் நம்ம ரொம்ப பாதுகாக்கணும் நானும் கோயிலுக்கெல்லாம் போனால் அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நான் ஃபோட்டோ எடுப்பேன் ரசிப்பேன் இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களோ ஒரு குடும்பம் எப்படி அது குழந்தைகளெல்லாம் எப்படி வா வாழ்க்கை நடைமுறையை கற்றுக்கணும் அத்தனையுமே அதுவும் தேரெல்லாம் பார்த்துட்டீங்ன்னா அந்த தேரில் சகலமுமே இருக்கும் குடும்பத்தை எப்படி கொண்டுட்டு போவது நாகரீகத்தை அப்படியே வர்ணிச்சுருப்பாங்க சிலைகளாவே செதுக்கினது வந்து பார்க்கும் போது வியப்பாக தான் இருக்குது